ஆ சொல்லுங்கள் நமிதா நல்லாருக்கீங்களா ஆ நல்லாருக்கோம் வீட்டில் பிள்ளைங்களாம் நல்லாருக்காங்களா இதோ இப்போ தான் செல்லு விளையாண்டுக்கிட்டு இருந்தான் சார்ஜ் கம்மியாயிடுச்சுன்னு வாங்கிகிட்டேன் ம் ஆமாம் ம் ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிடுவேங்கிறான் ம் ம் இப்போ லீவ் தானே நம்ம பக்கத்தில் அந்த பார்க் கூட்டு போவோமா ம்

ஆமாம் அப்போ க செல்லுலாம் கிடையாது நம்ம வெளியில ஓடி ஓடி விளையாட்றது கண்ணாமூச்சி நம்ம விளையாண்ட விளையாட்டு பாதி பிள்ளைங்களுக்கே தெரியாது ம் ஆ ஆ ம் ம்

ஆமாம் நாங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க அப்படி தான் போச்சு சொன்னாங்க கண்ணு ரொம்ப பவர் கம்மியாயிடுச்சு அது கண்ணாடி போட்டாலும் கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ம் ம் ஆமாம் கண்ணு கண்ணு வந்து ரொம்ப முக்கியம் மூளையையும் பாதிக்குதாம்

ம் அப்டே பார்க்கு போய்விட்டு பக்கத்தில் இருக்கிற புக் ஷாப் போய்விட்டு அவய்ங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோரி புக்ஸ்லாம் வாங்கி கொடுப்போம் ம் ஆமாம் ம் ஆ பண்ணலாம் ம் பண்ணலாம் ம் ஏன்னா வீட்டில் இருக்கிற நேரத்தில் அந்த புக்ஸை பார்த்தாய்ங்கனா கொஞ்சம் ஃபோனை அவாய்ட் பண்ணுவாங்க ம் அவய்ங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஃபுல்லாகவும் இருக்கும் அது ம்

ம் சரி நாளைக்கு ஈவினிங் போகலாம் பார்க்

ஆ சரி ம் சரி ம் கிளம்பிட்டு கால் பண்ணுங்கள் நானும் வந்துடுறேன் ம் ம் சரி

சரி ஆ